மாடு உடம்பு சரில்லனா கவுர்மெண்டு ஹாஸ்பிடல்க்கு கூட்டின்னு போவோம் அவங்க அதுக்கு தேவையானதும் மருந்து போடுவாங்க ஊசி போடுவாங்க அது மாதிரி அந்த மாட்டுக்கு ரொம்ப ஊனி இருக்கும் அது வந்து போனோம்னா அதுக்கு மருந்து கொடுப்பாங்க அதெல்லாம் தேய்ச்சி வெய்ய நேரத்தில் வெயிலில் கட்டி அப்புறம் குளிக்க வச்சோம்னா அந்த ஊனிலாம் போயிடும் அதே மாதிரி ஆட்டுக்கு வந்து மாவே மழை காலத்தில் மாட்டுக்குலாம் கோமாரி வரும் நம்ம ஒரு முடியல உடம்பு சரியல்ல மாடு படுத்துனு இருக்குதுன்னா டாக்ட்ருக்கு இன்பார்ம் பண்ண போன் பண்ணோம்னா வந்து வீட்டுல அதெல்லாம் நல்லா பாப்பாங்க நாங்க கீழ்பென்னாத்தூரு ராஜதோப்பு கிராமத்துல இருக்கிறோம் நம்ப கவுர்மண்டு ஹாஸ்பிடல்ல அதெல்லாம் சொன்னா நல்லா டாக்ட்ருங்க வந்து அதெல்லாம் பராமரிப்பாங்க நம்ம ஒரு மாட்டுக்கு உடம்பு முடியலன்னு போன் பண்ணிணாலும் இல்லை கூட்டின்னு வந்தாலும் வந்து அதுக்கு தகுந்த மாரி ஒரு ம வைத்தியம் பண்ணுவாங்க ஒரு மாடு ஒரு கன்னு போட முடியலன்னா கூடோம் நம்ம போன் பண்ணிணோம்னா அதை வந்து அது இப்போது கன்று அழகாக கன்னும் தாயும் புள்ளையும் எடுத்துகிட்டு பராமரிச்சிட்டு போவாங்க அதுமாதிரி ஆடுங்களும் உடம்பு சரியில்லனு கூட்டின்னு போனால் ஆட்டுங்களுக்கும் அதுக்கு வ வைத்தியம் பண்ணுவாங்க எதுனா ஒரு செலவு அதிகம் ஒரு ஆயிரபா ஐநூறுபாய்க்குள்ள தான் கவுர்மண்ட்டில் செலவு ஆகும் அதான் பா பார்த்துக்குவாங்க அதெல்லாம் நல்லா வந்து பார்ப்பாங்க ஆடு மாடுங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்துக்குவாங்க அவங்க